இருபது ரெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு பதிமூணு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி மூணு